இப்போ வந்து எங்கள் ஸ்கூலுன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கூடுதல் பாடத்திட்டம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ப பிள்ளைங்க நார்மலாக படிக்கிற பாடத்தை விட இப்போ வந்து கூடுதல் பாடத்திட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த இசை வகுப்புகள் தையல் வகுப்பு அந்த மாதிரி நிறையா வகுப்புகள் வச்சு நடத்திகிட்டு இருக்காங்க இப்போ இசைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குரல் திறமை இருக்க பிள்ளைகளை வந்து இசையில் வந்து மேலும் மேலும் அந்த பிள்ளைங்களோட வளர்ச்சியை பார்க்கறதுக்காக ட்ரெயின் பண்ணுவாங்க அப்புறம் தையல் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து எதாவது கூட பின்னுறது அந்தமாதிரி துணி தைக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா வச்சுகோங்களேன் ஒரு தையல் வகுப்புனாக்கா அந்த பிள்ளைங்களோட ஃலைப் லாங் நான் வந்து யாரையும் எதிர்பாக்காமல் சம்பாதிக்க கூடிய ஒரு தன்னம்பிக்கையான ஒரு தொழிலாக இருக்கிறதுனால இது வந்து நிறைய பொ அதுவும் எங்கள் ஸ்கூல் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலு பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு மெயினாக என்னான்னா கைத்தொழில் வந்து ரொம்ப கை கொடுக்கும் அத மாதிரி எங்களுக்கு கைத்தொழிலாக வந்து எங்களுக்கு தையலை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா நிறையா போட்டிகள் பிள்ளைங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் நிறையா வச்சு நடத்துவாங்க என்னென்ன போட்டிகள்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் காந்தி பிறந்தநாள் அத மாரி தலைவர்களோட பிறந்தநாள் விழாவலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் வச்சு அதாவது கட்டுரைப் போட்டி பேச்சுப்போட்டி அந்த மாரிலாம் கொண்டுட்டு வந்து அவங்களோட திறமையை வெளிக்கொணர்வாங்க இதன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் லெவலில் செலக்ட்டாயி டிஸ்ட்ரிக் லெவல் அப்படியே ஸ்டேட் லெவல் அந்த மாரி போகற அளவுக்கு கூட எங்கள் பிள்ளைங்கள உருவாக்குவாங்க அதுவும் நல்லா பேசக்கூடிய பிள்ளைகளை இன்னும் தனித்திறமை அதாவது தமிழாசிரியர்களை கொண்டு அவர்களுக்கு ஊக்குவிச்சு அந்த பேச்சு போட்டியெல்லாம் தயார்படுத்துவங்க அப்புறம் விளையாட்டு போட்டின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஸ்கூலில் வந்து அதாவது கே விளையாட்டுக்குன்னு ஆசிரியர்கள் இருக்காங்க விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கபடிப்போட்டி என்ன வலைப்பந்து அந்த மாரி நிறைய போட்டிகள் இருக்குது இருந்தாலும் இந்த பிள்ளைகள் அதாவது பொம்பளை பிள்ளைங்க இதுங்க இத தான் செய்யணுன்றதை இல்லாமல் வெளியில் போய் விளையாட்ற அளவுக்கு திறமையை கொண்டுட்டு வருவாங்க அதாவது அறிவு சார்ந்த விளையாட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ செஸ் போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்கள் வந்து டிஸ்ட்ரிக் லெவல் வரையிலும் போயிருக்காங்க டிஸ்ட்ரிக் லெவல் போய் பிரைஸ் வாங்கிகிட்டு வந்துருக்காங்க அந்தமாதிரி கொண்டுட்டு வந்துருக்காங்க பரிசு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து கேடயமாக தருவாங்க அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்ககூடைய அவங்கள இப்போ அதாவது அதாவது பங்களிப்பு எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பரிசுகள் பெரிய பெரிய அளவில் பரிசுகளாகவும் கொடுப்பாங்க அதில் நாங்கள் டீச்சர்ஸ்ஸாக இருக்கிற நாங்களும் எங்களுக்கு வந்து எங்களோட பங்கை நாங்கள் கொடுத்துருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு என்ன பிரைஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எ என்ன பங்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டீச்சர்ஸ் டேனு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பிள்ளைங்க வந்து எங்களை சந்தோசப்படுத்துவாங்க அதேமாதிரி சில்ட்ரன்ஸ் டேனு பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் வந்து பிள்ளைங்கள சந்தோசப்படுத்துவோம் நாங்களும் வந்து டான்ஸு ட்ராமா எல்லாமே நடிச்சு அதன் மூலமாக பிள்ளைங்களுக்கு கருத்துகளை கொண்டி சேர்ப்போம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கு அதன் அதன் மூலமாக எங்கள் பிள்ளைங்க இன்னும் மேலுமாக ஷைன் ஆகுறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்